பள்ளிப் படிப்பை முடித்து விட்டு உயர்கல்விக்கு எல்லாம் மாணவர்களும் செல்கிறார்கள்னால் ஒரு கேள்விக்குறி தான் ஏனென்றால் குழந்தை தொழிலாளர் வந்து ஒழிப்பு வந்து அதிகமாக நடந்திருக்குது ஆனால் குடும்பச் சூழல் வறுமைங்கிறது இன்னிக்கி வந்து ஒழியவே இல்லை பள்ளிப் படிப்பை முடித்த பிறகு உயர்கல்விக்கு மக்கள் வந்து போகிறாங்க மாணவர்கள் வந்து போகிறாங்கங்கறத்துக்கான அடிப்படை காரணம் இங்கே இருக்கக்கூடிய வறுமை இங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அந்தப் பொருளாதாரச்சுமை அதை அடித்தட்டு மக்கள் வந்து தாங்க முடியாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழல் குடும்பத்தொழிலை தொடர்கிறார்களா என்றால் உண்மை நூற்றுக்கு நிச்சயமாக ஐம்பது சதவீத மாணவர்கள் உயர்கல்விக்குச் செல்லாமல் பள்ளிப் படிப்பை முடித்து விட்டு குடும்பத்தொழிலையோ இல்லை மற்ற தொழில்களைத் தொடர்கிறார்கள் வேலைப் பார்க்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு செய்தி நூறு சதவீதம் இல்லை ஆனால் ஐம்பது சதவீதம் மாணவர்களை உயர்கல்விக்கு சென்று கொண்டும் சிலர் செல்லாமலும் மாணவர்கள் தங்களுடைய தொழில் ரீதியாக தங்களை பார்த்துக்கொள்கிறார்கள் என்பதை விட குடும்பச்சூழலை தன்னுடைய தலைகளிலே போட்டுக்கொள்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை அந்தக் குடும்பச்சுழல் உருவாகுவதற்கான இந்த அடித்தட்டு மக்கள் உடைய அந்தச் சூழல் இந்தச் சமுதாயத்திடமிருந்து தான் இருக்கிறது அப்போது அந்தப் பள்ளி படிப்பிற்கு பிறகு ஒரு இருபத்தைந்தில் இருந்து ஐம்பது சதவீத மாணவர்கள் உயர்கல்விக்கு போகாததுக்கு காரணம் அவங்களுடைய குடும்பச் சூழல் மட்டும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் தான் அதை மாற்றுவதற்கான கடமை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு இருக்குது வேலைக்குச் செல்கிறார்களா என்றால் இருபத்தைந்தில் இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் மாணவர்கள் நிச்சயமாக வேலைக்குச் செல்கிறார்கள் அதுக்கான அடிப்படைக் காரணம் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரச்சூழல் வறுமை குடும்பச்சூழல் இவை தான்